நான் சின்ன வயசுலேருந்து நிறையா படம் வரைஞ்சிருக்கேன் காம்படிஷனில் கலந்திருக்கேன் பெருமைமிக்க படம் வரைஞ்சிருக்கேன் காமராஜர் வரைஞ்சிருக்கேன் காந்தி அவர்களை வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சி நிறையா ப்ரைஸ் வென்றுருக்கேன் என் நண்பர்களெல்லாம் நல்லா வரைகிறேனு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நிறைய காம்படிஷனில் கலந்திருக்கேன் நான் இன்னும் நிறையா வரையணும்னு ஆசைபட்றேன் வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மை ஹாப்பினஸ் என் பெற்றோர்களுக்கு நான் பெருமையை வாங்கி தந்திருக்கேன் நிறைய இடத்துல நான் வரைஞ்சிருக்கேன் அதிக ப்ரைஸ் வென்றுருக்கேன்